செடிகளை வளர்க்க நாங்கள் செம்மண் போடுவோம் அதுக்கப்பறம் மாட்டு எருவு போடுவோம் அதுக்கப்பறம் முட்டை அந்த புழு பூச்சிகள் இதெல்லாம் எதுவுமே இதெல்லாம் செத்தாலுங்கூட கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போட்டு அதெல்லாம் பண்ணுவேன் நாங்கள் அப்புறம் இந்த பழைய மாத்திரைகள்லாம் இருக்குதுல்ல வேஸ்ட்டான மாத்திரைகள்லாம் அதெல்லாம் செடிகளுக்கு ஒன்று ரெண்டு அப்பப்போ போடுவோம் போட்டால் நல்லாருக்குது அதே அதை அந்த ஆனால் அந்த மெதுமெதுப்பு வரணுமெல்ல அந்த மண்ணு வந்து மெதுமெதுப்பு வரணும் அந்த மண்ணுக்கு மெதுமெதுப்பு வரணும்னா செம்மண் மட்டும் போட்டால் பற்றாது அதுக்கு வந்து இந்த மாட்டு எருவு அது வந்து கலந்து மாட்டு எருவு ஆட்டு எருவு இதெல்லாம் நல்லா கலந்து மெதுமெதுன்னு பா இது பண்ணி அதில் வேற ஒரு இடத்துல போட்டு மண்ணோடு கலந்து அதுக்கப்புறம் எடுத்து தான் அந்த செடிக்கு நாங்கள் போடுவோம் போட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணுன்னா அந்த இடத்துலே அந்த நிலத்துலேயே வந்து ஆனால் வந்து இறுகின மாதிரி மண்ணு வராது இறுகுனமாதிரியான மண் வராது நல்லா ச இதாக பொது பொது பொதுன்னு அப்படியே அந்த இது சும்மா இப்படி கையில் தொட்டால் வந்துடும் அந்தமாதிரி ஒரு மண் அந்த எருவால் ஒரு இதாகும் அந்த உரமெல்லாம் போட்டால் தான் இந்த செடிகளுக்கு நல்லாயிருக்குது வேற இந்த மருந்தடிக்கிறது இதெல்லாம் அதுங்கூட அப்பப்போ மருந்தடிக்கிறது இதை எல்லாம் ம மெயினாக வந்து இந்த சா மாட்டு இது ஆட்டு இது இதெல்லாம் போட்டு அந்த எருவு போட்டு அந்த தண்ணி பாய்த்து அதுக்கப்புறம் அந்த பூச்சிகளுக்கெல்லாம் ஏதோ மருந்து அடிக்கணுன்னு சொன்னால் அது அடிச்சால் தான் செடி நல்லா கும்முன்னு வளர்ந்து அந்த பயிர் வந்து எங்களுக்கு என்னென்ன இது கொடுக்குமோ அந்த காயாகட்டும் பயிறு பச்சை பயிராகட்டும் கொள்ளுகட்டும் இது இந்தமாதிரியெல்லாம் நல்லா உளுந்தாகட்டும் எல்லாம் இந்தமாதிரி ஒரு இதுக்குத்தான் நாங்கள் இது பயன்படுத்துவோம் அந்த உரம் அந்த உரம் போட்டால் தான் இதுக்கு எல்லாம் வரும் எது எந்த செடிக்கு எந்த உரம் போட்டு இந்த பண்ணிணா இந்த காய் நிறைய காயிக்கும் இந்தமாதிரி உரங்கள் போட்டால் தான் காய்கள்லாம் வந்து நிறைய காயிக்கும் எங்களுக்கு கொள்முதல் ஜாஸ்த்தியாகும் உற்பத்தியாகும் அதனால் நாம அந்தமாதிரி உரம் காசுக்கேன்னாலும் வெளியே போய் தோட்டக்காரர் நம்ம தோட்டந்தான் அடுத்தவங்க நம்மளுக்கு பற்றலன்னாலும் அடுத்தவங்க கிட்ட தோட்டத்தில் நம்ம காசுக்காவது வாங்கிட்டு வந்து இந்தமாதிரியெல்லாம் போட்டால் தான் எங்களுக்கு நிறைய விளைச்சல் வரும் நிறைய ஒரு கு இதாகும் எங்களுக்கு உதிரி விளைக்கிறது விளைக்கிறது வந்து இந்த பருப்பாகட்டும் கொள்ளாகட்டும் எல்லாம் ரொம்ப வரும் அடர்த்தியாக வந்து நிறைய காய் காய்க்கும் அதில் நிறைய பருப்பிருக்கும் நம்ம நிறைய கொள்முதல் பண்ணிக்கலாம்